வணக்கம் இந்தத் தலைப்பில் சில பைக்குகளைப் பற்றி கேட்டுள்ளீர்கள் முதலில் எனக்குப் பிடித்த பைக்குகளைப் பற்றிக் கூறுகிறேன் எனக்கு மிகவும் பிடித்த பைக் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டாகும் ராயல் என்ஃபீல்டு வண்டியில் முந்நூற்றி ஐம்பது சிசி பவர் உள்ளது முந்நூற்றைம்பது சிசி என்பது ஐந்து குதிரைகளின் பலம் கொண்டது இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு ஒரு டன் எடை வரை தாங்கும் திறன் கொண்டது அந்தக் காலத்தில் ராயல் என்ஃபீல்டு பைக் வைத்துள்ளார்கள் என்றால் அது ஒரு தனிப் பெருமையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ராயல் என்ஃபீல்டின் மோகம் குறைந்து விட்டது அதன் பிறகு ராயல் என்ஃபீல்டு க்ளாஸிக் என்று புதிய மாடலில் அவர்கள் மறுபடியும் சந்தைக்கு வந்தார்கள் இப்பொழுது பல இளைஞர்களின் ஃபேவரெட்டாக ராயல் என்ஃபீல்டு உள்ளது அதே போல் உங்களுடைய கனவு பைக் எது என்று கேட்டுள்ளீர்கள் எனக்கு கனவு பைக் என்பது ராயல் என்ஃபீல்டாகும் ஏனென்றால் நான் முதல்முதலில் வாகனம் ஓட்ட ஆரம்பித்தது ராயல் என்ஃபீல்டில்தான் புல்லட்டு என்று வந்துவிட்டால் அது ஒரு தனிச் சிறப்பு புல்லட்டில் சென்றால் அந்தப் படப்படப்பு சத்தம் அந்தப் புல்லட்டில் வரும் ஒரு கெத்து இது மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பைக்கிங் பைக்கிங் பயணங்களுக்கு எந்தெந்த பைக்குகள் வசதியாக இருக்கும் என்று கேட்டுள்ளீர்கள் நாம் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டோம் என்றால் புல்லட்டில் செல்வது மிகவும் சௌரியமாக இருக்கும் முதுகு வலி ஏற்படாது நமக்கு இது ஒரு காரணம் நமக்குச் சென்று வரும் அலைச்சல் சோர்வு தெரியாது அதே போல் நமக்கு வசதியாகவும் இருக்கும் எனவே எனக்குப் பிடித்தமான வண்டி ராயல் என்ஃபீல்டு புல்லட்டாகும்